ஹலோ மெக்கி கடைங்களா ம் கடையில் என்ன காய்கறிங்கம்மா இருக்குது ம் சரி சரிங்கம்மா ம் தக்காளி வெங்காயமெலாம் எவ்வளோங்கம்மா

காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா ஆ ரெண்டு நாளைக்கு தாங்குமாம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா இது ஹோம் டெலிவரி உண்டுங்களா நாங்கள் தான் வந்து வாங்கிக்கணும்ங்களா நான் இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்குகிற மாதிரி வருங்கம்மா சனிக்கிழம வர மாதிரி

சனிக்கிழம காலையில் வீட்டில ஒரு கல்யாணம் விசேஷம் இருக்குது அதனாலன்னுட்டு சரிங்கம்மா இது தக்காளியில தக்காளி ஒரு அஞ்சு கிலோ வெங்காயம் ஒரு மூணு கிலோ பீன்ஸ் கேரட் பீன்ஸ் ஒரு கிலோ போட்டுக்கோங்க கேரட் ஒரு கிலோ ம் கோஸ் ஒரு கிலோ ம் இதெல்லாம் பேக்கிங் பண்ணி நீங்கள் பார்சல் வச்சிடுங்க நாங்கள் சனிக்கிழம வந்து காலையிலே எடுத்துக்கிறோம் போதுங்கம்மா

இல்லை இது இவ்வளோ இவ்வளோ போதும் ம் சரிங்கம்மா அமௌண்ட் நான் வந்து நீங்கள் பேக்கிங் பண்ணிடுங்க நாங்கள் வந்து வீட்டில நாங்கள் கடையில் வந்து வாங்கிக்கிறோம் ஆ சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா நீங்கள் ரெடி பண்ணிட்டு ஃபோன் கூடோ பண்ணுங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோங்கம்மா அங்கே ஆ சரிங்கம்மா நன்றிங்கம்மா